காரைக்குடினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருறது பிள்ளையார்பட்டி கோயில் தான் அந்த பிள்ளையார்பட்டி கோயில் வந்து ரொம்ப சிறப்புமிக்க கோயில் அங்கே வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் இந்தியா அளவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு மக்களும் நிறைய பேர் வந்து சுற்றுலா தலங்களாக வந்து அதை பார்த்துட்டு போவாங்க ரொம்ப பிரபலமான கோயில் அது